இப்போ கிராமங்களில் வந்து ஏதாவது திடீர்னு குழந்தைங்களுக்கோ இல்லை பெரிவங்களுக்கோ வயிற்று போக்கு ஏற்படுதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க மோர் அதிகமாக குடிக்க சொல்வாங்க மோர் அதிகமாக குடித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்க சொல்வாங்க அப்படி இல்லாட்டினா வந்து வெந்தயம் வயிற்று வலியாக இருந்துச்சுனா வெந்தயம் சாப்பிட சொல்வாங்க காலையில் காலையில் எழுந்திரிச்சி எல்லா இந்த வெந்தயம் வந்து எல்லார் வீட்லேயுமே சாப்பிட்லாம் வெந்தயம் சாப்பிட சொல்வாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்குது அப்படீன்னா கரி பத்து போட்டு விடுவாங்க வயிற்றுல அந்த அந்த நம்ம தோசக்கல் இருக்குதுல்ல தோசக்கல்லை திருப்பி வெச்சி அதை அப்டியே தேய்ச்சி பத்து போட்டு விடுவாங்க அதில் எதாவது உடம்புல சூடு குறையுதான்னு பார்ப்பாங்க அப்புறமேட்டு வயிற்றுல வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி வைப்பாங்க நல்லெண்ணெய் தேய்ப்பாங்க நல்லெண்ணெய் இல்லைனா வெளக்கெண்ணெய் தேய்ப்பாங்க இதில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து கூலிங் குறையும் இந்தமாதிரியான வைத்தியங்கள் தான் வந்து இல்லாட்டினா வந்து கூட சின்ன குழந்தைகள்னா இதுமாதிரி தான் பண்ணுவாங்க